இந்தியாவில் வந்து கல்வி முறை எப்படி இருக்குனால் இங்கே வந்து பணக்காரங்க வந்து ரொம்ப பணம் இருக்கறவுங்க வந்து பிரைவே ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க க ஏழைங்கள் வந்து கவர்மண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சமமான கல்வி கிடைக்கிறது கிடையாது இப்போ நீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீட்டில் வந்து பணக்காரங்க பணம் கொடுத்து சீட்டு வாங்கிகிட்டு போயிடறாங்க அதே வந்து ஏழைங்களும் பணம் இல்லாததினால அவங்க வந்து நீட் எழுதி எக்ஸாம் எழுதி அதிலயே பாஸ் பாஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க நீட் எக்ஸாம்னால் இறந்துருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க அதனால் வந்து இங்கே வந்து நீட்டை வச்சு பார்த்தா இங்கே வந்து யாருக்குமே எஜுகேஷன் வந்து சமமாக கிடைக்கல